மொபைலும் டிவி இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை அதிகளவில் பயன்படுத்துறதுனால குழந்தைங்க சரியாக படிக்கிறது இல்லை தூங்கிறது இல்லை சாப்பிட்றது இல்லை இது வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான மாதிரி ஆகுதுங்க அதையே போ அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த மொபைல்லே இருக்கணும் கேம் விளையாடணும் மொபைல்லே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மன பக்குவத்துக்கு வராங்க உடல் ரீதியான்னு எடுத்துக்கிட்டாக்கா எந் சரியான படி சாப்பிடாததுனால உடலில் ஆயிரத்தெட்டு பிரச்சினைங்க வருது அதுங்களுக்கு மன உளைச்சல் அதாவது வந்து மொபைல் பார்க்கறதுனால அந்த ஒரு மைண்ட் செட்லே இருக்காங்ளே தவிர மற்ற மைண்ட் செட்க்கு வரமாட்டேன்றாங்க அவங்க சரியாக படிக்க மாட்டேன்றாங்க தூங்க மாட்டேன்றாங்க சாப்பிட மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான மன உளைச்சல்ங்களுக்கு ஆளாகிறாங்க அவங்க இதனால பெற்றோர்களுக்கு ம ரொம்ப பாதிப்பு வருது குழந்தைங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மொபைல் பார்க்கறதுனாலவோ டிவி பார்க்கறதுனாலையோ டிவி எல்லாம் அவ்வளோவா பார்க்கறது இல்லை ஆனால் மொபைல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மொபைல் பார்க்கறது தான் வேலையாக இருக்குது குழந்தைங்களுக்கு மொபைல் வந்த பின்னாடி எந்த குழந்தைங்களுமே சரியான ஒரு நல்ல பழக்க வழக்கத்துக்கு வர்றது இல்லை அதுதான் காரணம் எப்போவுமே ஃபோனில் கேம் விளையாடுகிறதும் வேண்டாத மற்ற தேவை இல்லாததுங்கள பார்க்கறதுமா தான் இருக்கிறாங்க இது குழந்தைங்கள வந்து அழிவுக்கு தான் கொண்டு போகுதே தவிர நல்ல ஒரு பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வர்றது இல்லை உடல் ரீதியாவும் நிறைய பாதிப்புகள அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க